ஜெய்ஹிந் உரக்கடையா நாங்கள் வந்து இப்போ அஞ்சு ஏக்கரில் வந்து ந ந விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு வந்து பயிர் வந்து போட்டுருக்கோம் பயிர் வந்து சீக்கிரமாக வள வே வளரணும் அதுக்கேற்ற மாரி எங்களுக்கு வந்து உரோம் வேணும் உரோம் வந்து உரோம் வந்து இயற்கை உரோம் இருக்குமா அம் அதிகமாக வந்து செயற்கை உரத்துலே கெமிக்கல் இல்லாத இருக்கா உரோம் ஆ நீங்கள் உரங்களெல்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க இயற்கை உரத்துல என்னென்ன உரோம் இருக்குது அப்புறம் என்ன உரோம் ம் சரிங்க இப்போ வந்து அதிகமாக வந்து பயிர் பண்ணும் போது செ பூச்சிக்கொல்லிகள்லாம் வந்து இது பண்ணுது அதை அட்டாக் பண்ணுது செடியில் ஆ அதுவும் கொஞ்சம்

சரிங்க ஆ இதே மாரி விவசாயம் பண்ணுறதுக்கு எக்ஸ்டாக வந்து பைப்பு இந்த தண்ணி சொட்டு நீர் பாசனம் அந்தமாரிலாம் வச்சிருக்கீங்களா நீங்கள் எங்களுக்கு வந்து அஞ்சு ஏக்கர்ருக்குங்க அஞ்சு ஏக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க இப்போ இப்போ இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு ஆ கரும்பு காடு இன்னொன்று வந்து நெல் ஆ ம் இது மாரி எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க எப்போ கொடுப்பீங்க ம் சரிங்க நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் ஆ ம் அனுப்பி விடுங்க நன்றி தேங்க்ஸ் ம்